தமிழ் மொழி தான் முதன்மையான மொழின்னு நம்ப சொல்றோம் ஆனால் இப்போ எல்லா இடத்துலியும் முதன்மையான மொழின்னு நம்ப சொல்ல முடியாது ஏன்னா ஸ்கூலு காலேஜு எல்லா இடத்துலியுமே இப்போ வந்து இங்கிலீஷ் ஹிந்தி எல்லாமே வந்துருச்சு அதனால வந்து இப்போ தமிழே காணும் பல ஸ்கூல்லலாம் தமிழ் பா பாடமே இல்லை எங்கேயுமே கிடையாது இப்போ எல்லாமே வந்து ஆங்கிலம் அது மாரி அது சார்ந்து தான் எல்லாமே இருக்கு ஆங்கிலம் இப்போ வேலை செய்யற போகற இடத்துல போனால் கூட ஃபர்ஸ்ட்டு வந்து நம்பளை வந்து இங்கிலீஷ் தெரியுமா ஹிந்தி தெரியுமா அந்த மேரி தான் கேட்டு எல்லாமே பண்ணுறாங்க அதனால் ரொம்ப தமிழ் மொழி வந்து பின் தங்கி தான் இப்போ எல்லாமே தமிழ் மொழிதான்னு சொல்லிருந்த காலம் போய் இப்போ எல்லாமே தமிழ் வந்து பின் தங்கி தான் இருக்கு அதனால் ரொம்ப தமிழ் மொழியை வந்து தாக்கப்படுற தான் இருக்கு எங்கே பார்த்தா எங்கே போனாலும் இங்கிலிஷு ஏடிஎம் மிஷனில் கூடம் நம்பளுக்கு வந்து இப்போ இங்கிலிஷு தான் மெ அதிகமாக இருக்கு அதனால தமிழ் மொழி ரொம்ப தாக்கப்படுகிறது